என்னோட வேலை பார்த்திங்கனா தையல் தையல் தான் ஆண்களுக்கான ஷர்ட் பேண்ட் தைக்கிறது தான் என்னோட நான் படித்தது பார்த்திங்கனா ஃபிப்த்து மட்டும் தான் அப்போதே பார்த்திங்கனா ஆயிரத்தி எண்பதெல்லாம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதெல்லாம் பார்த்திங்கனா படிக்கிறதுலாம் ரொம்ப ஈசி தான் ஆனால் அப்போதைய கால கட்டத்தில் வந்து படிப்புன்றது கொஞ்சம் ஒரு சில ஒரு சிலருக்கு கஷ்டமான விஷயம் தான் படிப்பு பக்கம் போகாமல் நான் அப்போதே பார்த்திங்கனா தையல் பள்ளியில் சும்மா ஒரு சும்மா ஷாப்பில் போய்விட்டு வேலை செஞ்சு நல்ல இதை பார்த்துட்ருந்தேன் அது மூலமாக இப்போது என்னோட வாழ்க்கை தரத்தில் பார்த்திங்கனா நல்ல தொழில் ஆரம்மிச்சிக்கிட்டு நல்ல படியாக இருக்கேன் என்னோட வேலை வந்து நல்லா இம்ப்ரூவ்மென்ட்டாக போய்கிட்ருக்கு பரவாயில்ல நம்ம இதை பற்றி சொல்லும் போது என்னோட பரவாயில்ல எனக்கு இது போதுமானது